தொண்டைவலி வந்து நம்ம கிராமத்தில் பெரும்பாலும் குழந்தைங்க அவங்களா இருந்தாங்கன்னால் இந்த துளசி இலையை அப்படியே லேசாக நசுக்கி விட்டு அந்த சாறை கொழந்தைங்களுக்கு விடுவாங்க பெரியவர்களும் அப்படியே வாயில் போட்டு அடக்கி வைப்பாங்க மெயினாக சுடுதண்ணிதான் சுடுதண்ணி வந்து நல்ல சுருக்கு சுருக்குன்னு குடித்தோம்ன்னா ஓரளவுக்கு தொண்டை வலிக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் இந்தமாதிரி ரசம் சுக்கு மிளகு இதெல்லாம் போட்டு ஏதோ சுண்டுவர செலவுன்னு சொல்லுவாங்க அதை போட்டு குடித்தாங்கன்னா ஓரளவுக்கு தொண்டைவலி குறையும் சளி குறையும் மற்றபடி கிராமத்து வைத்தியங்கிறது அதுதான்